இப்போ பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற மாணவருகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்குறாங்க அதில் பஸ்ஸு காரு ஸ்கூட்ருகள் இதெல்லாம் கரெண்ட்டில் போகிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்குறாங்க அப்புறம் செல் ஃபோனு டிவி சார்ஜருகள் பேட்ரி லைட் சார்ஜரு அப்புறம் ரேடியோ அது மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்குறாங்க அது கரெண்ட்டில் இருந்தும்போகுது பேட்ரியில் இருந்தும் ஆன் ஆகுது அது மாதிரியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்குறாங்க அப்புறம்

பேட்ரி லைட்டு காருகள்